ஆ சொல்லுங்க நாங்க பூச்சி மருந்து வாங்கினு போனிங்கள்லை அந்த கடைக்காரு பேசுகிறோங்க அவங்க நாங்கள் பேசுகிறோம் வாங்கிக்கின்னு வந்திங்க ஆ ஆமாம்

சரி சரி அப்போன்னா உங்களுக்கு பூச்சி இன்னும் அப்போ அத்துபடி ஆக அப்பிடியே இருக்குதா நீங்கள் எந்த மருந்து அடிச்சு அது கேட்குதோ அந்த மருந்தை மட்டும் சொல்லுங்க நாங்கள் மேலிடத்துக்கு அனுப்பி நாங்கள் உத்தரவு போடுறோம் அப்புறம் வேறு பார்த்து வாங்கிக்கலாம்

ம் சரி சரி நீங்கள் மேலும் நான் அனுப்புகிறேன் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க